நான் பார்க்க விரும்பப்படுற பிளேஸ் என்னென்னா தாஜுமஹால் நான் வந்து படிச்சிருக்கேன் ஃபோன்ல பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு சின்ன வயசிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அந்த அந்த பிளேஸ்ஸை நான் போய் பார்க்கணும் நான் நியூஸ்லாம் அதை பற்றி நான் தெரிஞ்சிருக்கிறனால ரொம்ப ஆர்வத்தில் இருக்கேன் அதுக்கப்புறம் நான் மட்டும் போய் பார்க்காம எங்கள் ஃபேமிலியோட போய்ட்டு அந்த பிளேஸ்ஸை பார்க்கணும் சுற்றி பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை ஒரு ஆர்வம்